ஹலோ ஹலோ சொல்லுங்கள் ஆமாம்ங்க சப்பாத்தி மாவுங்களா இல்லை ரெடிமேட் சப்பாத்திங்களா ரெண்டு இருக்கு நம்ம கடையில் ரெடிமேட் சப்பாத்திங்களா சரி என்ன பிராண்டுங்க வேணும் நாலு பிராண்ட்ருக்கு நம்ம கடையில் அணில் இருக்கு ஆஷிர்வாத் இருக்கு அமுல்ருக்கு அப்புறோம் போன்விட்டா அவளதாங்க நாலு தான் இருக்கு ஆ இல்லைங்க அமுல் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா அது இப்போ குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஆஷிர்வாத்து மற்றது நாலையும் விட வில கம்மியாக இருக்கும்

ஆமாம்ங்க ஏன்னா டெலிவரி சார்ஜு ஒரு இருபதுருவா டூ முப்பதுருவா நீங்கள் இருக்கிற டிஸ்டன்ஸை பொறுத்து வில வரும் ஆமாங்க நீங்கள் குறஞ்சது ஒரு முக்கா மண் நேரத்துக்கு முன்னாடி பண்ணா தாங்க கொண்டு வந்து கொடுக்க முடியும் என்னங்க சரிங்க சரி ஓகேங்க ஒரு பேக்கெட்டுக்கு பத்து வருங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்ட்ரு போட்டுக்ங்க சரி ஓகேங்க வில ஒரு பேக்கெட் வந்து நூற்றிம்பருவா வரும்ங்க சரிங்க எத்தனை மணிக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுங்க சரிங்க ஒரு முக்கா மண் நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணிங்கன்னா கொண்டு வந்து கொடுக்கறக்கு அந்த டைமுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துருவோம் சரிங்